ம் ஆமாம் ம் ஓகே ஃபிரைடே நாங்கள் வேறு வேறு போகிறோம் வேறு எங்கேயோ வேறு நாள் சொல்கிறீங்களா ம் சண்டே ஓகே ம் எத்தனை டைம் சொல் ம் இப்போ நாங்கள் எப்போ வரது ம் ஓகே ஃபை தொளசண்ட் ஆகும் பெட்ரோல்லாம் பெட்ரோல் டீசல்லாம் விலை அதிகமாக இருக்கு ஓ ஓகே ம் நீங்கள் ஜிபேயே பண்ணிவிடுங்க ஓ கண்டிப்பாக வரோம் இன்னக்கு ஃபுல்லாக நாங்கள் இருக்கணுமா இன்னக்கு எப்போ திரும்ப ரிட்டர்ன் வரது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிவிட்டு எப்போ ரிட்டர்ன் வரது டைம் ம் ஓகே